என் வீட்டில் செடி வந்து வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி இது இ அகத்துக்கீர பாவைக்காய் பொடலைங்காய் பீர்க்கிங்கா இந்த செடியெல்லாம் போடுவோம் அது சில நேரத்தில் ஒரு மஞ்சள் பூச்சி கணக்காக வரும் அந்த அந்த அந்த மஞ்சள் பூச்சி விழுந்துருச்சின்னா செடியிலே வம்பாக போயிடும் அதனால இந்த ஆள்வாரில் போய் கொஞ்சம்கானு அந்த செடிக்குள்ளே மருத்துகள வாங்கி மேலே போடுவோமோ ஒழிஞ்சி உரமெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டேன் ஏனால் அது கிச்சனில் உள்ள உரமே போதுன்னா கத்திரிக்காய் வெங்காயம் முட்டை தோல் இந்த காய்கறி வெட்டுற கழிவு அதுக்கப்புறம் இது அரிசி களைகிற தண்ணி அப்புறோம் இந்த உளுந்து பருப்பெலாம் களைஞ்சி களைஞ்சி அதில் ஊற்றுவோம் சாம்பல் ஏனால் நாம் சமையல் பண்ணுறதுக்கு வெறகு வெச்சு தான நாங்கள் சமையல் பண்ணுவோம் அதில் உள்ள சாம்பலுலையும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டாக்கா கொஞ்சோம் நல்லபடியான முறையில் வளருமே ஒழிஞ்சி உரங்கள் வாங்கி வைக்கிறது கிடையாது ஏனால் இந்த பூச்சி உலையில் தான் ஏனால் அது இந்த வெயில் நேரத்தில் எப்படின்னாலும் இந்த மஞ்சள் மஞ்சள் கணக்காக ஒரு வண்டு கணக்காக வரும் அது அது போச்சுன்னா எல்லாமே வீணாக போயிடும் அதனால அதுக்கு தான் போடுவோமோ ஒழிஞ்சி மற்ற உரங்கள்லாம் கிடையாது கிச்சன் ஒரம் முட்டை தோடு எல்லாமே நம்ம நம்ம காய்கறி வெட்டுறது இந்த சாம்பல் அது எல்லாத்தையுமே போட்டிருவோம்